நான் கிருஷ்ணகிரியில் குடி இருக்கேங்க இங்கே ஸ்டேடியம் இருக்குது பக்கத்தில் தினமும் நான் வாக்கிங் போவேன் வாக்கிங் போகும்போது சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு நிறைய பேஷண்ட்ஸுங்க எல்லாமே வாக்கிங் வராங்க பெரியவங்கள் சின்னவங்கள் வயதானவங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வாக்கிங் வருவாங்க இது நான் வாக்கிங்க்கு போகிறனால நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் இருக்குது கொலஸ்டராலு ஹார்ட்டு சுகருக்கு எல்லா எல்லாத்துக்குமே நல்லது ஆனால் நல்ல டயட் டயட் இருக்கிறாங்க வாக்கிங் இது சுகர் இருக்கிறவங்களுக்கு ப்ளட் பிரஷர் உள்ளவர்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்க்கு எண்ணெய் பொருளெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் ஆ நல்ல தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோவ் பண்ணிணா எந்த நோயும் இல்லாமல் நம்ப ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க்கைக்கும் நல்லது வீட்டில் நல்ல காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நான் நினைக்குறேங்க இதுதான் என்னுடைய கருத்துக்கூட சரிங்களா